சொல்லுங்கள் ஸ் சொல்லுங்கள் சார் ஆ இருக்குதுங்க எந்த பூ வேணும் மஞ்சப்பூ சாமந்தியா மஞ்ச சாமந்தி இருக்குது ரோஸு இருக்குது அ கா காக்கடா இருக்கு மூக்குத்தி ரோஸு இருக்கு ஆ நூற்றி நாற்பது ரூவாங்க எத்தனை கிலோ வேணும் ஆ சரி ஒரு பத்து ரூவா குறச்சிக்கலாம் கிலோவுக்கு அதான் செய்ய முடியும் சொல்லுங்கள் ஆ சரி சரிங்க ஆ வேறு எதுவும் பூ வேணுமா இருக்கு மல்லிலாம் ரெண்டாயர்ரூவா ஆ ரெண்டாயர்ரூபா ஐயய்யோ பார்த்தெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் பவுனு விற்கிற வில